ஹலோ சொல்லுங்கள்ம்மா யார் ஆமாம்மா ஆமாம்மா மொத்த வியாபாரி ஆமாம்மா சரிங்க ம் வாங்கிக்கலாங்க ம் ம் பண்ணி தரம்மா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொடுக்குறேன் எல்லாம் இருக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த காய் வாங்கிக்கலாங்க நான் எல்லாம் மொத்த வியாபாரி ம் ஆமாம்

சரிங்க ம் ம் ம் ம் வாங்கிக்கலாங்க ஆ பண்ணி கொடுத்துறேன்ம்மா உங்களுக்கு வந்து இயற்கை வேளாண் தோட்டத்துலையே உரம் பூ பூச்சி மருந்து உரமெல்லாம் வைக்காமா தோட்டத்துலையே வாங்கிட்டு வந்து கொடுத்துடுறேன் ம் சரிங்க

ஆமாம்ங்க கொடுக்கலாம் நீ ரெகுலர் பார்ட்டி அதனால வில ஏறி எறங்கும் ஆனால் வில அதிகமாக இப்போ தக்காளி விற்கிற வில மாதிரியெல்லாம் இருந்தால் ஒரு பத்துரூவா குறச்சு கொடுக்கலாங்க அப்பப்போ வில ஏறுறதில் எல்லா பக்கமும் கொடுக்குற மாட்டம் நீங்கள் ரெகுலராக வாங்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் குறச்சு கொடுக்குறங்க ஆ சரி சரி வாங்கிக்கலாங்க ஆ ம் நான் சொல்லவும் மறந்துவிடுறன் காய் என்ன ரேட்டுக்கு இருக்குது உங்களுக்கு எது தேவைன்னு கேட்பேன் நீங்கள் அதை அது மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்க சரிம்மா ஆ

பண்ணிரு பண்ணிவிடுறங்க அட்ரஸ் சொன்னிங்கனா என்னங்கம்மா ம் ம் ஃபிரீயா பண்ணிகொடுத்துருங்க அமௌன்ட்டு கொடுத்துட்டிங்கனா முதல்ல இல்லை இல்லைங்க அதெலாம் இல்லை இல்லை ஃபிரெஷ்ஷாக கொடுக்குறம்மா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் முதல் தரமாக உங்களுக்கு தரேன் ம் ம் ம் ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா நன்றி நன்றி ம்